வணக்கம் மேடம் மேடம் எனக்கு தென்னாலிராமன் கதை புக்கு வேணும்

தென்னாலிராமன் கதை புக்கு வேணும் மேடம் மற்ற கதை புக்கெலாம் இருக்கா சரி ஓகே மேடம்

தென்னாலிராமன் கதை புக்கு இங்கே படிச்சுட்டு மற்ற புக்கெலாம் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படிக்கிறேன் சரிங்க மேடம் தேங்க் கியூ தேங்க் கியூ மேடம்